மேல் தையல் போடுவது ஆல்ட்ரேஷன் செய்வது சுடிதாரில் கையை அட்டாச் செய்வது போன்றவற்றைப் பற்றி நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னால் அந்த பழசை வந்து ஒரு சைஸுக்கு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அந்த சைஸை மாற்றி நம்ம கட் பண்ணுறப்ப ஒரு இன்ச்சி போயிட்டாலும் அவங்கள நம்ம புதுசாக சுடிதார் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சி ஆல்ட்ரு பண்ணணுன்னு நெனைச்சம்னா அந்த ஒரு இன்ச்சிலையே அதை கொண்டு போகணும் அதில் கொஞ்சம் நழுவும் ஏனால் இப்போ வர்ற துணியெலாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த சுகரா நம்ம கொண்டு வர முடியாது அதில் நழுவுறப்ப அத அஜ்ஜெஸ் பண்ணி தைக்கிணும் இதில் வந்து ஐம்பதுரூவா நூறுரூவா நம்ம வாங்குகிறம்னா ஒரு பத்து மீட்டருக்கூட நூல் ஆகாது அதுக்கு அந்த நூல் ஒரு ரொட்டேஷனில் வர்றது தான் ஒரு கன்டுக்கு வந்து நூறு மீட்ரு கணக்கு சொல்லுவாங்க ஆனால் நூறு மீட்ரு வர்றதில்லை இப்போ ஐம்பது மீட்ருக்கூட கிடையாது இதில் வந்து அதில் நம் என்ன உக்காந்திருக்க கூலி அவ்வளோ தான் மிஷினில் உக்காந்து நாலு மிதி மிதிக்கப் போகிறோம் இதில் வந்து அநியாயமாக இல்லாகூடவுங்களில் வாங்கி தின்கிறது வந்து தப்பு